என் பெருமைக்குரிய சாதனைனு பாத்திங்கன்னா இப்போ நிறைய தோட்டத்தில் செடி போட்டு அதை வந்து எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அதை பாதுகாத்து இப்போ அந்த பில்லுலாம் பிடுங்கி கலை எடுத்து அதை ஒரு நல்ல நிலமக்கி அதை வந்து எதுவும் ஆடு மாடுலாம் அதை கடிச்சி சாப்புடாமல் அதை பாதுகாத்து அதில் இருந்து பயிறு விளைச்சி அதை வந்து அறுவடை பண்ணி அதை பேயிட்டு எங்கள் தேவைக்கு போக மார்க்கெட்டில விற்று அதில் வந்து ஒரு வருமானம் வருது இல்லையா அதை கையில் வாங்கும் போது அது ஒரு சந்தோசமாக இருக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் அது ஒரு இதை நம்ம விவசாயம் பண்ணி அதில் இருந்து ஒரு லாபம் வரும் போது அது கொஞ்சம் எனக்கு பெருமை தர விஷ்யமாக இருக்கும்